ஹலோ சார் வணக்கம் சார் பார்பர் ஷாப்புங்களா ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாப்புல தமிழ் இந்த மாதிரி கட்டிங் பண்ணணும் சார் கட்டிங் ஷேவிங் பண்ணணும் சார் எவ்வளோ சார் வருது ப்ரைஸ் எவ்வளோ வருது இப்போ கட்டிங் ஷேவிங் சரி சார் இப்போது டைமிங் சார் இப்போது லேட்டாகிடுச்சி நாளைக்கு எத்தி எவ்வளோ நேரம் சார் இருக்கும் கடை நாளைக்கு சண்டே எவ்வளோ நேரம் கடை இருக்கும் ஆ எத்தினி மணிக்கு சார் வரலாம் இப்போ ஸ்டைல்னால் எப்படி சார் ஸ்டைல்லாம் எப்படி சார் ஹேர்கட் ஸ்டைல்லாம் எப்படி நல்லா பண்ணுவீங்களா சரிங்க சார் ஷேவிங்கும் நல்லா எனக்கு க்ளீனாக பண்ணால் தான் சார் இல்லைனா எனக்கு அது செட்டாகாது என் ஃபேஸுக்கு செட்டாகாதுங்க ஏன்னா க அந்த நான் சொல்கிற மாரி அந்த ஸ்டைலில் பண்ணால்தான் எனக்கு செட்டாகுங்க அந்தமாரி ஆள் இருக்காங்களா அந்தமாரி ஆளுங்க யாரா இருக்காங்களா நல்லா ஃபேஷியலும் ஷே ஃபேஷியலும் இருக்குங்களா ஃபேஷியலும் பண்ணணும் சார் நான் சரிங்க அதுக்கெலாம் எவ் எவ்வளோ சார் வருதுங்க இல்லை நீங்கள் எவ்வளோனு சொன்னீங்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காகத் தான் சார் ஏன்னா நானும் எடுத்துட்டு வருவேன் அமௌண்ட் எடுத்துட்டு சரிங்க சார் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே சரிங்க சார் அப்போது நான் நாளைக்கு மு முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வர பார்க்கறேன் எனக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு சீட்டு வேக்கண்ட்டாக கொடுத்திங்கனா நல்லாயிருக்கும் ஆ சரிங்க சார் ஓகே அப்றம் சரிங்க சார் ஃப்ரெண்டு அதுதான் ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாரு சரி அதுதான் என்ன ஏதுனு கால் பண்ணி கேட்கலானு சொல்லிட்டு கேட் கேட்டுட்டே வரலாம் ஏன்னா அந்த டைம் பிஸியாக இருக்கும் சரி அதனா நாளைக்கு எதா ஃப்ரீயாக இருக்க முடியுமா அப்படினு கேட்கலான்ட்டு ஃபோன் சரிங்க சார் ஓகே தேங்க் யூ சார்